ஹலோ சோழா ஏஜென்சிகளா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி கார் புக் பண்ணின்னுயிருதேன் எட்டு மணிக்கு புக் பண்ணி பத்து மணிக்கு வாங்கன்னு சொன்னேன் ஆனால் இது பத்தரை ஆகுது இன்னும் நீங்கள் வரவே கிடையாது ஆன்லைனிலே பேமெண்ட்டும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுடேன் ஆனாலும் நீங்கள் இன்னும் வரலை நான் முக்கியமாக ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் இருக்குது அந்த மீட்டிங் வந்து ஒரு பத்து பத்து பத்தேகாலுக்கெலாம் நான் அட்டன் பண்ணி இருக்கணும் இன்னுமே நீங்கள் வந்து கேப் அனுப்பாததுனால் எனக்கு அதனால் மேலே ப்ரஷர் கொடுத்துகின்னே இருக்கிறாங்க பேமெண்ட் வேறு மூணாயிரம் பண்ணிருக்கிறேன் பாருங்கள் அதை ரிட்டர்ன் பண்ணி விட்டிருங்க ஏன்னால் நான் வேறு ஒரு ஆட்டோ இல்லாட்டி கேப் புக் பண்ணி போகணும் இல்லையா அதனால் நீங்கள் உடனே அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி விட்டிருங்க ஒரு அர்ஜெண்ட்க்குதான் வந்து கேப் வந்து நாங்கள் புக் பண்ணுறோம் இது மாதிரி நீங்கள் லேட்டாக வந்தால் இதனால் அது வேலையே போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது நீங்கள் வந்து நம்மளுக்கு என்னான்னு ஒரு ஸ்லோவாக வந்தால் அது எப்படி நாங்கெலாம் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களாம் எப்படி உங்களை நம்பி நாங்கள் போக முடியும் நீங்கெலாம் கரெக்ட்டாக டைமிங்க்கு போவீங்கன்னுதான் நாங்கள் வந்து உங்களை புக் பண்ணுறோம் ஆனால் இது மாதிரி பண்ணீங்கன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது அதனால் நான் போ பேமெண்ட் பண்ண அந்த மூணாயிரத்தை ரிட்டர்ன் பண்ணிவிடுங்க நான் வேறு ஒரு கேபை புக் பண்ணி போயிருக்கிறேன் தேங்க் யூ